எனக்கு காய்கறிகள் செடிகள் வீட்டில் வளர்ப்பதற்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டிலேயே வளர்த்து ஆரோக்கியமான காய்களை சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைகளில் வாங்கிற காய்கறிகளில் ஆர்கானிக்கெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதனால் எனக்கு கடைகளில் காய் வாங்கி சாப்பிறதுக்கு ரொம்ப பிடிக்காது வீட்டிலேயே காய்கறி செடிகள் வளர்த்து கத்திரிக்கா மாங்காய் முருங்கைக்கா வெண்டைக்கா பீர்க்கங்கா இதெல்லாம் வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் வளர்த்து சமைச்சி சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வளர்க்கிற காய்களே ரொம்ப ஆரோக்கியமான காய்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான காய்கள் வீட்டிலேயே செடி வளர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்